எல்லாேருமே நல்லா தான் சார் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில ஸ்டுடென்ட்ஸ் மட்டும் அதாவது நல்லா ஹை லெவலில் இருக்கிற ஸ்டுடென்ட்ஸெலாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் புவர்ராக இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக வேணும் சார் ஏன்னால் பிலோ நைட்டு ஒரு சவன் தேர்ட்டி இப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சவன் தேர்ட்டி வரைக்கும் ஸோ அவங்களுக்கு ட்யூஷன் தனியாக எடுத்தால் இம்ப்ரூவ் ஆகிருவாங்கன்னு எனக்கு தோணுது மார்னிங் ஸ்டடி மார்னிங் ஸ்டடியுமே நல்லது தான் சார் அப்படி வைச்சாலுமே நல்லது தான் இருந்தால் நல்லா தான் சார் இருக்கும் ஏன்னால் ஸ்டுடென்ட்ஸ்சுக்கு நல்லா கோச்சிங்க்கு தேவை இல்லை இருந்தால் நல்லா தான் சார் இருக்கும் நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுதான் சரி ஓகே ஓகே சார் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆ தேங்க் யூ சார்